ஹலோ ஓ ஆ ஆ வாங்க இல்லை அழகப்பா மியூசியமில் நீங்கள் பார்க்கறதுக்கு கேட்கறீங்களா இல்லை வேறு எங் ஓகே ஓகே நீங்கள் அழகப்பா மியூசியம் பார்க்கலாம் மார்னிங் நைன் டு ஓ ஒன் ஓ கிளாக் இருக்கும் ஈவ்னிங் வந்தீங்கன்னால் ஃபோர் டு செவன் ஓப்பனாக இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் சாட்டர்டே சண்டேயில் இருக்காது மா வீக் டேஸ்சில் வந்து நீங்கள் எப்போ வேணால் பார்க்கலாம் இல்லை அதெல்லாம் இல்லை ஆ அதெல்லாம் இல்லை ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் பக்கத்திலே இங்கே அழகப்பா பார்க் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜஸ் தான் அது வந்து பார்க் வந்து ஈவ்னிங்கில் தான் ஓப்பனில் இருக்கும் ஈவ்னிங் ஒரு ஃபோர் ஃபைவ்க்கு மேலே நைட்டு எயிட் நையன் வரைக்கும் இருக்கும் இல்லை இங்கே காரைக் இல்லை இங்கே அது மாதிரி எதுவும் இல்லை ஸோ மற்றபடி ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் அம்யூஸ்மெண்ட் ரிலேட்டடாக இல்லை ம்ஹூ ஐஎம்மும் இதுவும் தான் பார்க்கும் தான் ஆமாம் ஆமாம் ஆமாம் அது எஃப்எம் ரேடியோ இருக்குது அழகப்பா காலேஜ்ஜில் ஆனால் அது எல்லாேரும் போய் பார்க்க முடியாது நம்ம ப்ரையர் பெர்மிஸன் இருந்தால் நம்ம அங்கே அவ் அவங்க கோஆர்டினேட்டர்ஸ் கிட்டே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாய் போய் பார்க்கலாம் ஓகே ஆனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வரும்போது எனக்கு கால் பண்ணுங்க நான் வந்து முன்கூட்டியே நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் நீங்கள் அந்த டைமுக்கு வந்தீங்கன்னால் நான் எல்லா அரேஞ்ச் பண்ணித் தரேன் மேம் ஓகே தேங்க் யூ ம்